ஹலோ அரிசி மண்டி கடைங்களா நாங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் அரிசி வேணும் அதனால் உங்களுக்கு கால் பண்ணேன் நான் வந்து பேரளத்தில் இருந்து பேசுகிறேன் நாங்கள் எனக்கு வந்து சேப்பரிசியும் இன்னொன்று வந்து ஜாஸ்மின்னு பேர் போட்டுருக்கும் இல்லையா ஒரு ப்ராண்ட் நேம்மு ஜாஸ்மின்னு எனக்கு அந்த அரிசி வேணும் அது ரெண்டுகுட்டே வந்து ஒரு பத்து பத்து கிலோ வேணும் ரெண்டு அரிசி நல்ல அரிசியாக இருக்குமா நல்லா எப் எவ்வளோ நேரம் வேகுங்க இந்த அரிசி தான் அந்த அரிசி எவ்வளோ நேரம் வேகும் சீக்கிரமாக வெந்துருமா இல்லை ரொம்ப லேட்டாகுமா

ரேட் ரேட்லாம் எவ்வளோ இருக்கு ரேட்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை எங்களுக்கு வந்து நல்லா தரமாக வேணும் அரிசி ரெண்டு அரிசியுமே ம் ஆமாம் பரவால்ல எவ்வளோ விலையா இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு சேப்பரிசி வேணும் ஏன்னா இப்போ சேப்பரிசியில தான் வந்து நிறைய ஸ்ட்ரென்த்து இருக்குன்னு சொல்லுறாங்க அதனால் எனக்கு வந்து சேப்பரிசி வேணும் அப்புறோம் வந்து ஜாஸ்மின் வேணும் சேப்பரிசி பெருசு பெருசாக இருக்கனால வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அதனால் நா தான் சேப்பரிசி சாப்பிடுவேன் மற்ற ஜாஸ்மின் ப்ராண்ட் தான் சாப்பிடுவாங்க அதனால் எனக்கு அந்த அரிசி வேணும் எப்படி நீங்கள் வந்து கொடுக்குறீங்களா இல்லை நான் வரணுமா எடுக்கறதுக்கு ஓ அப்படிங்களா எடுத்துனு நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டாலும் எவ்வளோ சார்ஜு வந்து கொடுத்தா பரவாயில்லை நாங்கள் டெலிவரி சார்ஜ் கொடுத்துர்றோம் நீங்கள் வந்து எனக்கு வந்து சீட்டு கொடுத்து அனுப்புறீங்களா ஆ ஓகே மேம் ஓகே ரொம்ப நன்றி ஆ ஆ ஓகே நான் பே பண்ணிடுறேன் இந்த நம்பருக்கு தானே ஆ ஆ சரி மேடம் நன்றி ரொம்ப நான் வந்து நீங்கள் அரிசி வீட்டுக்கு கொடுத்துடுங்க நான் உங்களுக்கு ஆயருவா அனுப்பிடுறேன் அரிசி நல்லா அரிசி நல்லா தரமாக இருக்கணும் நாங்கள் நீங்கள் மட்டும் தரமாக கொடுத்தீங்கன்னா நான் திரும்ப திரும்ப உங்கள் கடையில் வந்து நாங்கள் எடுத்துப்போம் ஆ சரிங்க மேடம் ஆ ரொம்ப நன்றிம்மா